தமிழ்நாடு மாநிலத்தோட தொடர்புடைய விளையாட்டைப் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிஎல்லை பற்றி பேசலாம் அது வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட்டைப் பற்றி பேசணுனா பேசிட்டே இருக்கலாம் ஆனால் அதில் முக்கியமாக இந்த டிஎன்பிலில் வந்து நிறைய தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ரீசன்டாக கூட நடராஜன்னு ஒருத்தர் கூட அது மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆடி ஐபிஎல் போயிவிட்டு ஐபிஎல்லருந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளாயாட்னாரு அதனால் இந்த டிஎன்பில்லுன்றது வந்து இந்த தமிழ்நாட்டில் இளம் வீரர்களை கண்டறிஞ்சு அவங்களோட திறமைகளை கண்டறிஞ்சு வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கிது ஒரு நல்ல வழியாக இருக்குது இந்த டிஎன்பிஎல்லுன்றது தான் இளம்வீரர்களுக்கு